ஜனவரி பதினெட்டு ஆயிரத்தி தொள்ளாயரத்தி எண்பது என் கணவரின் பிறந்தநாள் ஜனவரி பதினெட்டு ஆயிரத்தி தொள்ளாயரத்தி எண்பத்தி ஒன்பது என்னுடைய பிறந்தநாள் நவம்பர் பத்தொன்பது இரண்டாயரத்தி பதினொன்று என் மகளின் பிறந்தநாள் அக்டோபர் பத்து இரண்டாயிரத்தி பத்தொன்பது என் மகனின் பிறந்தநாள் பிப்ரவரி இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் வருடம் என் மகளின் பிறந்தநாள்